கலை வந்து பலவிதமான கலைகள் இருக்குது அதில் வந்து பரதநாட்டியமும் ஒன்று அதில் நிறையா பேர் வந்து பணம் கட்டி கற்றுக்குறாங்க சில பேரால் அதை வந்து பணம் கட்டி கற்றுக்க முடியாதவங்களும் இருக்கிறாங்க கலை வ கற்றுக்கறது வந்து எல்லாத்துக்குமே அமையாது அது வந்து ஒவ்வொரு ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த ஆர்வம் இருக்கும் அதனால அந்த ஆர்வம் இருக்கிறவைங்க முடிஞ்சவரைக்கும் கற்றுக்குறாங்க இன்னொன்னு வந்து கூத்து கூத்துங்கிறது வந்து இந்த கிராமத்து சைடுங்களில் பண் பண்டிகை திருவிழாக்களெலாம் நடக்கும் அது வந்து ஓரளவுக்கு வந்து அவங்குளுக்கு தொழில் ஆகும் வருமானம் ஆதாரம் முக்கிய காரணமே அந்த கூத்தோட இதுதான் அந்த கூத்து பண்டிகை டைமில் நடந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வருவாய் வருமானம் கிடைக்கும் மற்ற டைமில் அவங்க ஏதோ கிடைக்கிற வேலைக்குதான் போய்கிட்ருப்பாங்க அதனால முடிஞ்சவரைக்கும் அந்த கூத்தெலாம் நம்ம பார்க்கலாம் ஏன்னால் அவங்களுக்கு அது ஒரு ஊக்க அடுத்த கட்டத்துக்கு இப்போ இங்கே போவதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் நிறையா இதில் வந்து பண்டிகைகளெலாம் இப்போ வந்து நாட்டியம் அது இதுன்னு ஆர்கெஸ்ட்டா அது இதுன்னு இங்கிலீஷ் ஏதோ கொண்டு வந்துடுறாங்க அதனால அவங்களுக்கு வந்து வருமானம் பற்றறது இல்லை முடிஞ்சவரைக்கும் அவங்கள கூப்பிட்றதில்ல முடிஞ்சவரைக்கும் தெரிஞ்சவங்க வந்து அந்தமாதிரி அவங்கள தா அந்த கூத்தும் கலையும் கொஞ்சம் தெரிஞ்சு மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓசரம் நாச்சும் ஊர் ஊருக்கு இந்தமாதிரி கூத்து இதெலாம் போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்